ஹலோ பாலமுருகன் ஹோட்டலுங்களா எனக்கு கொஞ்சம் பாப்பாரப்பட்டியில் நீங்கள் வழக்கமாக கொடுக்குற சிவாஜி நகர் மூணு பை இருபத்து ரெண்டு ஏ டோர் நம்பர் கொஞ்சம் இங்கே வந்து எனக்கு பார்சல் கொண்டு வந்து தந்துவிடுங்க என்னென்ன ஆர்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு சாப்பாடு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு வெஜ் பிரியாணி இது கொஞ்சம் இந்த அட்ரஸில் வந்து சிவாஜி நகரில் கொண்டு வந்து பார்சல் கொஞ்சம் கொடுத்துடுங்க அப்புறமா இன்னோரு விஷயம் எங்கள் சித்தி சித்தப்பா என் தோழிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்திருக்காங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வேணும் அது சொல்லட்டுங்களா நீங்கள் கொஞ்சம் நோட் அதை பண்ணிக்கோங்க இரண்டு சிக்கன் பிரியாணி மூணு மட்டன் பிரியாணி அப்புறமா ஒரு மூணு சாப்பாடு கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க கொஞ்சம் குழம்பு அதிகமாக ரசம் அப்புறமா குலோப் ஜாமுன் தயிர் பச்சடி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் சிவாஜி நகரில் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் டெலிவரி பண்ணிணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து இதுக்கு டக்குனு கொண்டாந்து கொஞ்சம் தந்துவிட்டு போயிவிடுங்க நன்றி